எங்கள் வீட்டில் உஷா ஃபேன் வாங்கிருக்கோம் சீலிங் ஃபேன் வாங்கியிருக்கோம் அந்த ஃபேன் வந்து நல்லா காற்று வருது மொதலலாம் வந்து உஷா தான் வாங்குவோம் அதே கம்பெனி இப்போ வாங்கணும்ன்றதுக்காக இப்போ சமீபத்தில் வாங்கினோம் உஷா கம்பெனி பெஸ்ட் கம்பெனி நல்ல காற்று வருது காற்று நல்லா படுத்துகிட்டு தூங்கிகிட்டே இருப்போம் திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க அந்த கரண்ட்டு கட் பண்ணது அய்யோ கரண்ட்டு போய்டுச்சேன்னு நெனைச்சிட்ருக்குற டைமில் நல்லா தூக்கம் வரும் அடுத்த டைமில் கரண்ட்டு கட் ஆகிடுதே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காற்று ஃபேனு ஓடும் உடனே உடனே ஃபேன் ஓடும்போது அவ்வளோ ஜிலுஜிலுன்னு காத்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் கூட வராது அடுத்த நிமிஷம் பார்த்தா கரண்ட் கட் பண்ணிடுவாங்க அச்சோ இப்போதான் நல்லா காற்று ஜில் ஜில்னு வருதேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் கட் ஆகிடும் உடனே எரிச்சலாக இருக்கும் என்னடா கரண்ட்டுக்காரன் இப்படி பண்ணுறானே ஃபேன் நல்லா ஓடுது கரண்ட் இல்லாமல் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கரண்ட்டு சீக்கிரமாக கரண்ட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டே இருப்போம் சீக்கிரமா கரண்ட் வரும் அதுக்கப்புறம் அந்த உஷா ஃபேனில் படுத்தோமுன்னா தூங்குவதே தெரியாது அவ்வளோ நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று ஏசிலாம் எதுக்கு அதைவிட நல்லா வரும் உஷா ஃபேன் உஷா ஃபேனுன்றது பெஸ்ட்டு கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னே இருந்து உஷா தான் ஓடி வாங்கிகிட்ருந்தோம் இப்போ சமீபத்தில் வாங்கினது உஷா அவ்வளோ நல்லாயிருக்கு உஷான்னு பேர் போடுவது அவ்வளோ நல்ல கம்பெனி தேங்க்யூ